மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்து மயில்கள் அதிகம் ஆடுவதால் அதைதான் ம இதனால தான் இதுக்கு மயிலாடுதுறை அப்பிடின்னு பேரு வந்துச்சு மயில்கள் அதிகம் ஆடுவதால் தான் இது மயிலாடுதுறை அப்புடின்னு பெயர் வந்துச்சு மயில்கள் நிறைந்த நகரம் மயிலாடுதுறைனு சொல்லுவாங்க அப்பறம் இங்கே வந்து ஆ ஆன்மீக பூமி பத்திஸ் வைத்தீஸ்வரன் கோவிலும் கீழப்பெரும்பலம் போன்ற நவக்கிரகங்களும் மயிலாடுதுறை நகரத்தில் நகரத்துக்கு அருகில் இருக்குது இங்கே வந்து தர்மா தர்மபுர ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் இவங்க வந்து இந்த ப மண்ணோடய பாரம்பரிய சான்றாகும் இந்த மண் பாரம்பரிய சான்றாகும் இந்த வந்து ஏறுநகர் ஏழுக் சிவன் கோவிலுகளுக்கும் கோயிலும் ஒர்ரு ஒன்றாக இருக்கும் இதுக்கு வந்து ஏழூர் தெய்வன்னு சொல்லுவாங்க இந்த இது மயூரநாதர் கோவில் வந்து சங்கமிக்க சப்ஸ்த சமண விழானு சொல்லுவாங்க இந்த விழா இது வந்து ஆ மயிலாடுதுறையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கலாச்சாரம் வெளிநாட்டவர்களுக்கு வந்து அவங்க இங்கிலீஸ் மூலமாக இருக்கறவங்கள இங்கிலீஸ் அதிக நாலெஜ் இருக்கறவங்களுக்கு அவங் இதை அந்தந்த கோயிலை பற்றி அந்தந்த கலாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க